ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ம் சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்

ஆ இருக்குதுங்க மேடம் ஆ பண்ணலாம் மேடம் ம் சரிங்க மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக குவாலிட்டியாக எங்கள்ட்டே எப்பயுமே குவாலிட்டியாக தான் மேடம் இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் கிட்ஸுக்கு நிறைய கிட்ஸுக்கு நிறைய இருக்குது மேடம் அதுமாரி சாரீஸும் நிறைய இருக்குது இப்போ பத்து சாரீஸ் எடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சாரீஸ் கூட நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ம் சரிங்க மேடம் ம் கண்டிப்பா ஆ இருப்பேன் மேடம் கண்டிப்பாக வாங்க ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் வாங்க நம்ம கடைக்கு எப்பயுமே வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மனதுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் ம் சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ தேங்க் யூ மேடம்